நாமக்கல் மாவட்டத்தில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் தொண்டு நிறுவினோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராமப்புற மகளீர் மேம்பாட்டு மையம் சிறப்பாக செயல்பட்டுகிட்டு இருக்குது அதில் வந்து குழந்தைகளுக்கு வந்து குட் டச்சு பேட் டச்சு போன்றதெல்லாம் சொல்லி தரோம் வளரில்லா பெண்களுக்குலாம் மீட்டிங் நடத்துகிறோம் அதில் வந்து பாலியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்புறம் வந்து அதெலாம் சொல்லி தரோம் அதில் வந்து பத்து ஒன்பது ஓ எட்டு அந்த மாதிரி நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஏற்படுறதெல்லாம் அவங்களே சொல்லி அதை தடுத்துக்கிற மாதிரி பார்த்துட்ருக்கறோம் குழந்தை தொழிலாளர் முறை குழந்தை திருமணத்தை தடுக்கிறது எப்படின்னு குழந்தைகள் அவங்களாகவே அவங்களோடய மாற்றத்தை ஏற்படுத்துகிற வகையில் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் வந்து மாலை நேரங்கள்ல ட்யூஷன் வகுப்புகள் வந்து சிறப்பாக எடுத்துகிட்ருக்கோம் அதில் வந்து ஸ்கூல்ல டீச்சர்ஸு சொல்லி தர முடியாததை ஒன்றும் பெருசாக நாங்கள் சொல்லி தரதில்லை மெ மெயினா வந்து ரெண்டு மணிநேரம் வேலைக்கு செல்லக்கூடிய பெற்றோரோடய குழந்தைகளை வந்து நாங்கள் பாதுகாப்பாக வச்சிருந்தும் அனுப்புகிறோம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சே மகளீர்களுக்கலாம் சிறுகடன் வந்து உதவி கொடுத்து சிறுகடன் உதவி கொடுத்துட்ருக்கறோம் மகளீருக்கு சிறுகடன் உதவி கொடுத்துட்ருக்கோம் அது மூலம் அவங்க எதாவது சிறு தொழில் பண்ணி பயன்படுறாங்க அப்புறம் வந்து படிக்க முடியாத குழந்தைகளுக்கு வந்து சிறு தொழில் செஞ்சு தர டெய்லரிங்கு டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்டு அப்புறம் கம்ப்யூட்டரு கல் கிளாஸ் கத்துக்கிறது போன்ற வகையான இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கறோம் அப்புறம் ஏஜு பாய்ஸ்க்குலாம் வந்து எப்படின்னா நல்லா படிக்கணும் படிப்பு மூலயமாந்தான் நம்ம சமூகத்தில் உயர முடியும் அது எல்லாம் இது பண்ணிகிட்ருக்கறோம் மெண்டல் ஹெல்த் பற்றியான அறிவுரையை வந்து பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் சமுதாய ஆதரவுக்குழு அப்படின்ட்டு வச்சு நம்ம வந்து கிராமத்தில் நடக்கிற கிராம சபா மீட்டிங்கெலாம் கலந்துகிட்ருக்கறோம் அது இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து அவங்க கரெக்டாக பள்ளிக்கூடம்லாம் போகிறாங்களா வேலைக்கெலாம் போகாமல் சிறு குழந்தை தொழிலாளர்கள் ஆகாமல் அவங்கள் கட்டாய கல்வி பிளஸ் டூ வரைக்கும் கட்டாயம் பள்ளிக்கூடம் போய் பள் கற்றுக்கணும் அப்படிங்கிறமான விசயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறோம் அப்புறம் சு குழந்தைங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு முடியாமல் திருமணம் செஞ்சு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் அவங்க வந்து பதினெட்டு வயசு வரைக்கும் கட்டாயம் பள்ளிக்கு போய் அவங்க படிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கண்டிப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா சுரப்பி ஃபௌண்டேஷன் மூலயமா வந்து அவர் வந்து தலைவர்களோட பிறந்த தினங்கள்லாம் எல்லா குழந்தைகளும் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது போய் அவங்க கூட அதை வலியுறுத்தி அதை பத்தி கட்டுரையெல்லாம் எழுதி அவங்களுக்கு இனிப்பு வழங்கி அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பாச இல்லம் அப்படின்னு முதியோர் இல்லம் இருக்குது சத்யா நகர்ல வந்து அன்னை சத்யா இல்லம் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா விடியல் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபௌண்டேஷன் இருக்குது சுரப்பி ஃபௌண்டேஷன் அப்படின்னு ஒரு ஃபௌண்டேஷன் இருக்கு அதில் வந்து மகளீர்களெல்லாம் இணைத்து மகளீர் குழு ஆரம்பித்து மகளீர் குழுக்களுக்கு வந்து நகராட்சியில அப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு பேங்க்ல லோனெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் நிறையா மகளீர்களுக்கு உதவி செய்கிறாங்க